நான் பைபுள் படிக்கும் போது அதில் வசனம் வந்து எனக்கு பிடிச்சது சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இருக்குது அதை நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்தனை செய்து அதை படிப்பேன் கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்று அந்த இதுவும் இருக் அந்த வசனமும் இருக்குது அதையும் இறைவனை நான் கேட்டு கொண்டே இருப்பேன் எனக்கு எது வேணும்ங்றத விடாது அவரை இறைவனை பற்றிக்கொண்டு அந்த வசனத்தையும் நான் சொல்லி கொண்டே இருப்பேன் இறைவன் என்னை கை விடாமல் எனக்கு கொடுப்பார்